ஹலோ ஆ சார் இன்ட்டீரியர் டிசைன்க்காக வந்து கேட்டிருந்தீங்கல்ல சார் ஓகே சார் இப்போ பேசலாங்களா சார் ஃப்ரீயாக இருக்கீங்களா ஓகே சார் ஓகே சார் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் ஸோ எந்தமாதிரி வந்து இன்ட்டீரியர் ஒர்க் நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்றது வந்து தெரிஞ்சிக்கலாமா வீடு ஃபுல்லாகவே பண்ணணுமா இல்லை எஸ்பெஃஷலி ஹால்ஸ்ஸு எல்லாரு என்ன சொல்கிறது மாடுலர் கிச்சன் இந்தமாதிரி ஏற்கனவே இருக்கிறதை மாற்றணுமா இல்லை புதுசாகவே இப்போ இன்ட்டீரியர் ஒர்க் பண்ணணுமா சார் ஓகே ஓகே ஓகே சார் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் ஓகே நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் வீடோடய அந்த ஸ்கொயர் ஃபீட் இதெல்லாம் வச்சிருப்பீங்களே சார் ஒவ்வொரு ரூமும் வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் ப்ளஸ் அதோடய ஃபோட்டோஸ்ஸு அந்த வால்லாம் எப்படி இருக்குது ஏன்னா இன்ட்டீரியர் அப்படின்னம்போது அதை பார்த்துட்டுதான் பண்ண முடியும் இப்போ வந்து நாங்கள் அவுட் ஆப் ஸ்டேஷன்ல இருக்கோம் ஸோ அந்த ஸ்கொயர் ஃபீட் கணக்கு வீட்டோ அந்த ஃபோட்டோஸ் மட்டும் அனுப்ப முடியுமா ஏன்னா ஜன்னல்லாம் இருக்கும் இல்லைங்களா பிளேன் வாலிருக்கும் அதை வச்சுதானே சார் கொஞ்சம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நாங்கள் டிசைன் பண்ண முடியும் ஆ இல்லை சார் அது நேரில் வந்தும் பார்க்குறோம் நீங்கள் கொஞ்சம் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா இப்போ எங்களுடைய இமாஜினேஷனுக்கு என்னமாதிரி பண்ணலாம் அப்படின்றது வந்து முன்னாடி கொஞ்சம் டிசைட் பண்ணியிருப்போம்ல அங்கே பார்த்துட்டு வந்து சொல்கிறதுக்கும் நான் இப்போ நீங்கள் முன்னாடியே செண்ட் பண்ணீங்கள் அப்படின்னா என்னென்ன மாதிரி பண்ணலாம் கொஞ்சம் நிறையா கேட்டகரிஸ் காமிச்சோம் அப்படினா இப்போ உங்களுக்கு வந்து எது பிடிக்கிதோ அதை செலக்ட் பண்ணிக்கலாங்கல ஆ சார் அதுக்குத்தான் நாங்கள் ஃபோட்டோ கேட்குறோம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அதை வச்சு இமேஜின் பண்ணமுடியும் பட் நாங்கள் இமேஜின் பண்ணுறதுக்கும் நேரில் வந்து பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதுல்ல நாங்கள் கண்டிப்பாக வீடு வந்து பார்க்குறோம் நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்புங்கள் சரிங்களா ஸ்கொயர் ஃபீட் கூட தேவயில்லை ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்புங்கள் ஒரு ஃபுல் வ்யூ ஓகேங்களா சார் அதுமாதிரி எவ்வளோ எவ்வளோ பட்ஜெட்ல வந்து செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க சார் சரி ஓகே சார் கண்டிப்பாக பண்ணித் தர்றோம் நீங்கள் ஜஸ்ட்டு வீடியோ மட்டும் அதாவது ஃபோட்டோ மட்டும் அனுப்புங்கள் ஓகேங்களா ஆக்சுவலாக கொஞ்சம் ஃபங்ஷன்ல இருக்கோம் சார் ஓகேங்களா சார் ஓகே சார் தேங்க்யூ